ஆ சார் வாங்க சார் உள்ளே வாங்க சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் சரிங்க சரி சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் அதுதாங்க சார் நீங்கள் ஆதார் கார்ட் தொலைச்சிட்டேன்னு சொல்லுறிங்க அது திருப்பி வேறு ஆதார் கார்ட் கிடைக்குமான்னு கேட்குறீங்க கரெக்டாங்க சார் அதுதாங்க சார் உங்களோடய ஆதார் நம்பர் என்னென்னு உங்களுக்கு தெரியுமாங்க சார் சரிங்க சார் நீங்கள் வந்து நாளைக்கு நம்மளோடய ஆஃபீஸ்க்கு வாங்க உங்களுடைய ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸ் ஏதாச்சும் வச்சிருந்திங்கன்னால் அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அந்த ஜெராக்ஸ் கூடயே உங்களோடய வோட்டர் ஐடியும் லைசன்ஸ் ஜெராக்ஸ்ஸும் எடுத்துகிட்டு வாங்க நாம் அதை வந்து நம்ம ஆஃபீஸிலேர்ந்து அப்ளே பண்ணலாங்க சார் இந்தமாதிரி உங்களோடய ஆதார் கார்ட் தொலைஞ்சிருச்சு அதனோடய ஜெராக்ஸ் இருக்குது அதை வச்சு நீங்கள் எனக்கு ஒரிஜினல் ஆதார் கார்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின் சொல்லி அப்ளே பண்ணலாங்க அது ஒரு வழி இருக்குதுங்க சார் இல்லைன்னா உங்களோடய ஆதார் நம்பரை வச்சு நம்ம ஆன்லைன்லேயே வந்து நம்ம போட்டு உங்களுக்கு உங்களோடய மொபைல் ஃபோன் உங்களோடய மொபைல் ஃபோனுக்கு வந்து அந்த ஆதாரு நம்பர் ரெஜிஸ்ட்ரு ஆகிருக்குங்க அது மூலயமா நம்ம உங்களோடய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி தர முடியுங்கள் அதுதாங்க சார் அது ரொம்ப ஈஸிதாங்க நாங்களே பண்ணி தந்துடுவோங்க உங்கக்கிட்ட நீங்கள் அந்த ஆதார் கார்ட் கொடுத்த ஃபோன் நம்பர் வச்சிருக்கீங்க தானே இப்போ கையில் ஓகேங்க சார் அது ஆக்டிவேட்லதானே இருக்குதுங்க சார் சரிங்க சார் நீங்கள் வச்சிருக்க நம்பரு ஆக்டிவேட்டில் இருக்குது அப்போ ஈஸியாக நம்மளால் வந்து ஆதார் கார்ட் எடுத்துவிட முடியுங்க நீங்கள் நாளைக்கு வரும்போது இந்த ப்ரூஃப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களோடய ஆதார் கார்ட் ஜெராக்ஸ் அந்த காப்பிங்க அப்புறம் வோட்டர் ஐடியோடைய காப்பிங்க அதேமாதிரி லைசன்ஸ்ஸு ஜெராக்ஸ் காப்பிங்க அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம அது வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இந்தமாதிரி உங்களுக்கு ஆனு ஆன்லைனில் வந்து அப்ளே பண்ணோம்ன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வருங்க அந்த ஓடிபியை நம்ம அதில் எண்ட்ரு பண்ணோடனையும் உங்களுக்கு வந்து உங்களோடய ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் அந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் இந்தமாதிரி லோக்கல் கம்ப்யூட்ரு சென்ட்டரில் போய்ட்டு நீங்கள் அதை வந்து ப்ரிண்ட் அவுட்டாக ப்ரிண்ட் போட்டு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு என்னமாதிரி வேணும் என்னமாதிரி ஆதார் கார்ட் வேணும் சும்மா நார்மலாக பேப்பர் மாதிரி இருக்கிறது வேணுமா இல்லை லைசன்ஸ்ஸு அந்த அட்டை மாதிரி வேணுமா அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாங்க சார் ஆமாங்க சார் அப்ளே பண்ணுற காஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுங்க அது போக நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற செலவும் தனி வருங்க ஆ ஆமாங்க சார் அதுக்கும் அங்கே செலவாகும் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ருபாக்குள்ள செலவாகுங்க சரிங்க சார் அப்போ நாளைக்கு வரும்போது நீங்கள் இந்த டீடெயில்ஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க சார் ஓகேங்க சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார்